ஆ சார் நான் பேங்கில் லோன் எடுத்திருந்தேன் ஆ மன்த்லி மன்த்லி நான் வந்து கட்டிகிட்டு தான் சார் இருந்தேன் இது ஆக்ச்சுவலாக ஒரு மன்த் என்னால் கொஞ்சம் கட்ட முடியலை கொஞ்சம் இதாயிருச்சு அதை நெக்ஸ்ட் மன்த்தோடய சேர்த்து கட்டலாமா சார் ஆமாம் சார் நான் ஆல்ரெடி லோன் எடுத்து ஒரு லோன் எடுத்து கட்டிட்ருக்கேன் சார் ஆக்ச்சுவலாக இன்னொரு லோ லோன் எனக்குத் தேவைப்படுது ஆ ஆ சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் அப்புறம் இன்னொன்னு சார் எனக்கு எதுக்காக லோன் தேவைப்படுதுன்னா வீடு கட்டிட்டுருக்கேன் சார் ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் தேவைப்படுது ஆ சரி சார் இப்போ அந்த ஹவுசிங் லோனுக்கு என்ன சார் ஃபார்மாலிட்டீஸு ஃபார்மாலிட்டீஸுன்னு என்னென்ன நான் கொடுக்கணும் அது எப்படி எவ்வளவு மினிமம் அமௌண்ட்டு நான் எவ்வளோ வாங்க முடியும் லோன் அமௌண்ட் போட்டு வாங்க முடியும் மேக்சிமம் அமௌண்ட்டு எவ்வளவு வாங் சரி சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சாயர்ரூவா சம்பளம் வாங்கிறேன் சார் நான் வந்து ஆக்ச்சுவலாக ஒரு குக்கு ஹோட்டலில் சீஃப் குக்காக இருக்கேன் ம் ஒரு பதினைஞ்சாயர்ரூபா சேல்ரி வாங்கிறேன் டெய்லி பேட்டா இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினெட்டாயர்ருவா பத்தொன்பதாயர்ருவா கிட்டே வரும் சார் கையில் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்களா சரி சார் சரி சார் இப்போ அமௌண்ட்டு இப்போ டூ லேக்ஸ் சொன்னீங்கல்ல இன்னும் அதிகமாக எதுவும் கிடைக்கறதுக்கு வாய்ப் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிடைக்குமா சார் இப்போ ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும்னா மன்த்லி எவ்வளவு சார் வரும் அதாவது அமௌண்ட் எவ்வளவு ட்யூ கட்டுற மாதிரி வரும் அதுக்கு இண்ட்ரஸ்ட்டு எல்லாம் எப்டி சார் வட்டியெல்லாம் எப்படி டென் பர்செண்ட் டிஸ்கௌண்ட்டு அதாவது இது வந்து இண்ட்ரஸ்ட்டு அப்போ ட்யூ அமௌண்ட்டு எவ்வளோ சார் வரும் ஃபைவ் லாக்ஸ்க்கு எத்தனை வருஷம் கட்டுற மாதிரி வரும் எத்தனை வருஷம் கட்டுற மாதிரி வரும் ஹ ஹ ஹ ஹ ஹ ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் சரி ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ ட்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ட்யூ அமௌண்ட்டு இயர் கம்மியாகும் இப்போது என் ட்யூ வந்து மன்த்லி ட்யூ எவ்வளவு சொன்னீங்க சார் டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்குமா சார் ஓகே இப்போ டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வருட எத்தனனை மாசம் கட்டுற மாரி இருக்கும் ஃபைவ் லாக்ஸ்ன்னா த்ரீ இயர்ஸு அஞ்சு லட்சரூபான்னா த்ரி மூணு வருஷம் கட்ட வேண்டியதிருக்கும் ஓகே அப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு லட்சம்னா ஓஹோ ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் சரி சார் ஓகே சார் எனக்கு அப்புறம் இன்னொன்று நான் ஏற்கனவே ஒரு லோன் ஒன்று கட்டிக்ட்டுருந்தேன் அதில் ஒ ஒன் மன்த் என்னால் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னால் கட்ட முடியாத ஒரு ரி ரீசன் வந்துருச்சு கட்ல இப்போ நெக்ஸ்ட் மன்த் வந்து அந்த லோனை வந்து அமௌண்ட்டு அப்படியே சேர்த்து கட்டலாமா அடுத்த ட்யூவோடய கட்டலாமா அது எதுவும் பெனால்ட்டி எதுவும் போடுவாங்களா சார் ஹ ஹ ஹ ஹ

அப்படீங்களா சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் நான் ஆக்ச்சுவலா நான் அந்த சைடு வர்ற வேலை இருக்கும் நான் நான் எங்கே சார் பார்க்கலாம் டைரக்டாக வந்தன்னா நேரடியாக சந்திச்சால் தான் கொஞ்சம் ஏதாவது இன்னும் நல்ல விரிவாஜெ பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் அது திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது அங்கே தானே ஓகே சார் ஓகே சார் நான் காலையில் எத்தனை மணிக்கு சார் வரட்டும் நான் வந்து பார்க்கலாம் உங்களை ஓகே சார் கரெக்டாக நான் ஒரு பத்து மணிக்கு நான் வந்தர்றேன் வந்து நான் இதே இதே நம்மருக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் உங்களை என்ன எனக்கு கொஞ்சம் விரிவாக எனக்குக் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னால் இது நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது இது போனில் நம்ம க்ளியராக பேச முடியல பேசுறதே தான் சார் பேசிகிட்டே இருப்போம் பட் நேராக வந்து விவரமாக பேசுனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஓகே ஓகே ஓகே ஓகே சார் நன்றி சார் நன்றி